ஹலோ ஹலோ சார் வணக்கங்க சார் நான் தருமபுரிலேந்து உமா பேசுறேங்க சார் சார் நாங்கள் இப்போ புதுசாக ஒரு நிலம் வாங்கிருக்கோங்க சார் ஒரு அரை ஏக்கராக இருக்கு அதில் என்ன விவசாயி என்ன விவசாயம் செய்யலாம் அப்படின்னு எங்களுக்கு தெரியலங்க சார் உங்கள்கிட்ட கேட்டால் சரியான தகவல் கிடைக்குன்னு சொன்னாங்க அதற்காக தாங்க சார் கால் பண்ணேன் சார் எனக்கு இந்த டெய்லியும் வருமானம் வரமாதிரி இருக்குணுங்க சார் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்காக அதற்காக காய்கறிகள் இந்தமாதிரி எதாச்சும் விவசாயம் பண்ணலான்னு இருக்கோங்க சார் ஆ அந்தமாதிரி தாங்க சார் ஏன்னா வீட்டில் தான் இருக்கோம் நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அதனால் அது டெய்லியும் போய் வி நிலத்துல பார்த்துக்கலான்ட்டு கேட்குறோம் சார் இல்லைங்க சார் அந்தமாதிரிலாம் எதுவும் பண்ணல சரிங்க சார் மீன் அமிலமாங்க சார் சரிங்க சார் அது எங்கங்க சார் கிடைக்கும் ஆ ஓகேங்க சார் சார் இப்போ அதற்கப்புறங்க சார் இந்த ஒவ்வொரு மாதத்துக்கு என்ன பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்கணும் அதற்கப்புறம் ஒரம் போடணும் அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு நீங்களே ஓ ஓ அந்தந்த டைமில் சொல்லிவிடுவீங்களா

சரிங்க சார் இப்போ அந்த தக்காளி நடுறதுக்குலாம் நான் அந்த நாற்று அது உங்கள் கடையில் கிடைக்குங்களா இல்லை விதையா கொடுப்பிங்களா

சரிங்க சார் சரிங்க சார் மிக்க நன்றிங்க சார் நாங்கள் நேரில் கடையில் ஷாப்ல வந்து பார்த்துட்டு பேசிக்கிறோங்க சார்